ஆ சார் இது இது நர்சரி கார்டனாண்ணா ஓகே நாங்கள் நர்சரி சில இதெல்லாம் வாங்கணும் செடிகள் அதுக்காக தான் கால் பண்ணோம் இது என்னென்ன மாதிரி உங்களுதில் செடிகள் இருக்கு ஆ எனக்கு ஆ ஆ ஹைபிரிட்டன் ம் ஆ ஓகே சார் எனக்கு ஹைபிரிட்லாம் வேணாம் எனக்கு இந்த நார்மல் ரோஜாச்செடி வேணும் ரோஜாச்செடி ஜாஸ்மின் அந்த மேரிகோல்டு வேணும் ரோஜாவில் வந்து ஊட்டி பெங்களூர் ரெண்டும் இருக்குங்களா உங்கள்கிட்ட ஆ சரி நாங்கள் கொஞ்சம் மொத்தமாக நிறையா வாங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணித் தருவீங்களா

ஆ ஓரளவு அதிகமாகதான் வாங்குகிறோம் நாங்கள் ரெண்டு இடத்துக்கு நாங்கள் அனுப்பணும் அதனால் நிறையா தான் வாங்கணும்

ம் ஆ இல்லை எனக்கு ம் கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு வந்து இப்போது ஊட்டி ரோஸ்ஸு செடியை விட அந்த பெங்களூர் ரோஸ் செடிதான் நிறையா வேணும் அது இருக்குங்களா உங்கள்கிட்ட ஆ சரி சரி ஓகே அந்த ஜாஸ்மின் வேணும் ஜாஸ்மின் வந்து அந்த பெரிய பூவாக பூக்கும்ல ஜாஸ்மின்லேயே பெரிய பூவாக அது அந்த செடி வேணும் அப்புறம் மேரிகோல்டு செடி வேணும் எல்லாம் ஓகே சரி எப்போது வந்தால் ம் வந்து எடுத்துக்கலாம் சரி ஓகே நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அங்கே வந்து வேற எதுவும் பேசக் கூடாது கேட்டேன் இங்கேயே கேட்டேன் உங்கள்கிட்ட டிக்கவுண்ட் பண்ணுங்கன்னு ம் சரி ஓகே நீங்கள் தானே இருப்பீங்க சரி சார் ஓகே சார் நாங்கள் மார்னிங் வரோம் ம் தேங்க்யூ சார் ம் ம் ம் தேங்க்யூ